நான் தான் கேப் புக் பண்ணுனேன் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணுனேன் நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துருவீங்களா ஏன்னா நேரம் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் நேரம் நம்ம தாமதமாக போயிட்டாலும் நம்ம ட்ரெயின்னை மிஸ் பண்ணிடுவோம் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக நேரத்துக்கு வந்துடுங்க நம்ம கேப்பில் எத்தனை பேர் போகிறத்துக்கான வசதி இருக்குது அப்படினு எனக்கு தெரிஞ்சுக்கனும் நாம ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் அஞ்சு பேரும் போகிற அளவுக்கு கேபில் வசதி இருக்கா அஞ்சு பேரும் கம்ஃபர்ட்டபுல்லாக போக முடியுமா நீங்கள் எந்த அளவுக்கு அனுபவமான ட்ரைவர் எத்தனை வருடமா வண்டி ஓட்டுறிங்க கேபில் இருக்க கூடிய சீட்டெல்லாம் கரெக்ட்டாக மெயின்டன் பண்ணுவீங்களா ஏன்னா நல்ல அனுபவமான ட்ரைவர் தான் கேப்பை கரெக்டாக சரியாக பராமரிப்பாங்க நீங்கள் எப்படி பராமரிப்பிங்க ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பெரியவங்க வராங்க ரெண்டு சின்ன பசங்க வராங்க சின்ன பசங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சி அதனால் கேப் சுத்தமாக எடுத்துகிட்டு வாங்க கேப்பை எதாச்சும் துடைக்காமலோ இதுக்கு முன்னாடி சவாரி போயிட்டு வந்து கழுவாமல் இருந்தால் அதை கொஞ்சம் சரி செஞ்சி எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா சின்ன பசங்க அவங்களை கேர் ஃபுல்லாக பார்த்துக்கனும் அவங்களை பத்திரமாக பார்த்துக்கனும் அதுக்காக தான் சொல்கிறன் நீங்கள் நேரத்துக்கு வரமாதிரி இருந்தால் நாங்கள் முன்னாடியே கொஞ்சம் கிளம்பிடுவோம் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரமாதிரி இருந்தால் எங்கள் கிட்ட சொல்லுங்க நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறன் நீங்கள் சொல்றத பொறுத்து தான் நாங்கள் கிளம்புற டைம் நாங்கள் கரெக்ட்டாக பார்த்துக்க முடியும் காரில் ஏசி போடுகிற மாதிரி இருந்தால் வேணாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு பெரியவங்களும் வராங்க நம்மகூட அவங்களுக்கு ஏசிலாம் ஒற்றுக்காது அதனால் ஏசிலாம் வேணாம் வே ஜன்னல் திறந்துவிட்டு சாதாரணமா காற்று வந்தால் அவங்களுக்கு போதுமானது அதனால கரெக்ட்டான டைம்முக்கும் அந்த வரும் போது அந்த கேப்பை கொஞ்சம் கிளீன்னாக எடுத்துகிட்டு சுத்தமாக எடுத்துட்டு வந்தாலும் போதுமானது வேற எதுவும் எங்களுக்கு பெருசாக தேவைபடாது அதை மட்டும் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோங்க அது இல்லைனா எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த கேபில் கேபில் வரதுக்கு மனசு வராது அதை மட்டும் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம் இல்லை உங்களுக்கு சந்தேகம் இல்லைனா பரவாயில்ல என்னுடைய சந்தேகம் கேள்விகள் எல்லாம் இவ்வளவு தான் இதுக்கு மேல எங்ககிட்ட நான் கேட்குறதுக்கு எந்த கேள்வியும் இல்லை அதனால் சரியான நேரத்துக்கு மட்டும் வந்துடுங்க நம்ம பார்த்து போயிடலாம் அமௌண்ட் கேப் கேப் புக் பண்ணுனதுக்கான பணம் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஆன்லைன் மூலிமா பணம் அனுப்பிட்டேன் அதனால் அந்த பணத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ராக வேற ஏதாவது பணம் வேணுனாலும் பரவாயில்லை பார்த்து பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் நேரமாக வந்து நான் சொன்ன மாதிரி செஞ்சி கொடுத்துருங்க எங்களுக்கு டைம்முக்கு போகணும் இன்னைக்கு ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம் அப்படினா அந்த ட்ரெயினில் போகலைனா அடுத்த ட்ரெயின் இன்னும் ரெண்டு நாளை ஆகும் வரத்துக்கு ஆனால் இன்னைக்கு நாளைக்கு போய் ஆகணும் இன்னைக்கு ஏறுனால் தான் நாளைக்கு போக முடியும் எங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கிறதானால தான் இவ்ளோ அவசரம் படுத்துறேன் வேற எதுவும் தப்பாக நினைச்சிக்காதிங்க நாளைக்கு கண்டிப்பாக நாங்க அங்கே இருக்கணும் அதனால இன்னைக்கு எங்களை கொஞ்சம் சீக்கிரமாக நேரத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்கே விட்டுடுங்க